வட இந்தியாவில உள்ளவங்களுக்கும் தென்னிந்தியாவில உள்ளவங்களுக்கும் என்னென்ன வேறுபாடுனா அவங்களுடைய மொழி வந்து ஹிந்தி மராத்தி தெலுங்கு அந்த மாதிரிதான் வந்து பேசுவாங்க தென்னிந்தியாவில உள்ளவங்க வந்து தமிழ் மலையாளம் அந்த மாதிரி தான் நம்ம வந்து பேசுவோம் அவங்களோட உடை வந்து அவங்க வந்து குர்தா அந்த மாதிரிதான் வந்து போடுவாங்க நம்ம வந்து சேரி வேஷ்டி சட்டை அந்தமாதிரி வந்து போடுவோம் அவங்களுடைய உணவு முறை வந்து தால் சப்பாத்தி ரொட்டி பூரி அந்தமாதிரிதான் வந்து சாப்பிடுவாங்க நம்ம வந்து இட்லி வடை பொங்கல் தோசை அந்த மாதிரி சாப்பிடுவோம் கல்வியறிவு வந்து வடமாநிலத்தில் உள்ளவங்களுக்கு வந்து கம்மிதான் தென்னிந்தியாவில் உள்ளவங்களைதான் வந்து கல்வியறிவில் வந்து ஃபஸ்ட்ல இருப்பாங்க அங்கே வந்து மழை குளிர் வந்து அதிகமாக இருக்கும் கொஞ்சம் ஏன்னா அங்கே வந்து மலைப்பிரதேசம் அந்தமாதிரிலான் இருக்கதால நமக்கு வந்து தென்னிந்தியாவில வந்து மழை வெயில் எல்லாமே இருக்கும் வாய்ப்புகள் வந்து தென்னிந்தியாவில உள்ளவங்களுக்குதான் வந்து அதிகமாக கிடைக்கும் வட மாநிலத்தில் உள்ளவங்களே வந்து தென்னிந்தியாவிலதான் வந்து வேலை பார்ப்பாங்க